ஒருத்தங்க வீட்டில் வந்துட்டு சமைப்பதற்கு வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுற அத்தியாவசியம் வந்துட்டு என்னென்னா ஒரு கேஸ் ஸ்டவ் அந்த கேஸ் ஸ்டவ் இருந்தால் மட்டும்தான் பல வகையான சாப்பாடை வந்து நம்மளால் சமைக்க முடியும் பல விதத்தில் அது சமைப்பதற்கு வந்துட்டு உங்களுக்கும் பல வகையான வெஸல்ஸ் பொருட்கள் எல்லாமே தேவைப்படும் சாப்பிட்றதுக்கு தட்டு எல்லாமே தேவைப்படும் ஆனால் கேஸ் ஸ்டவ்வில் சமைக்கிறதுக்கும் அந்த கேஸ் ஸ்டவ்வில் பல வகையான ஃபுட்டை பல வகையான ஃப்ளேமில் வந்துட்டு சமைக்கிறதற்கு உங்களுக்கு ஃப்ளேம் தேவை ஃபயர் அந்த ஃபயர் வந்து அந்த கேஸ் ஸ்டவ்வில் வந்துட்டு நம்ம உற்பத்தி எப்படி செய்கிறோம் அந்த ஃபயர் வந்துட்டு மெய்னாக இப்போ அந்த கேஸ் ஸ்டவ்லேருந்து நம்ம உற்பத்தி செய்வதற்கு பயன்படுத்துகிறதுதான் அந்த எல்பிஜி சிலிண்டர் எல்பிஜி சிலிண்டர் எல்பிஜி சிலிண்டர்ன்னா லிக்யூஃபைடு பெட்ரோலியம் கேஸ் சிலிண்டர் என்று கூறுவோம் அந்த லிக்யூஃபைடு பெட்ரோலியம் கேஸ் தான் அந்த சிலிண்டர் குள்ளே வந்து கம்ப்ரஸ்டு ஸ்டேட்டில் இருக்குது அது அந்த கம்ப்ரஸ்டு ஸ்டேட்டில் இருக்கும்போது அதில் வந்துட்டு ஒரு அந்த கேஸ் வந்துட்டு ட்ராவல் பண்ணுற மாதிரி பைப் வந்துட்டு நம்ம எல்பிஜி ஸ்டவ்வில் கனெக்ட் பண்ணிதான் நம்ம வந்துட்டு பல வகையான உணவு பொருள்களை வந்து சமைக்கிறோம் இப்போ அந்த எல்பிஜி கேஸ் சிலிண்ட்ரை வந்து நம்ம பயன்படுத்தும்போது அது பல வகையான அத்தியாவசியமான யூஸ்களை வந்து நம்மளுக்கு கொடுக்குதுதான் ஆனாலும் அந்த எல்பிஜி கேஸ் சிலிண்டரை நம்ம பாதுகாப்பாக பயன்படுத்துவதற்கு நம்ம கூட வந்துட்டு சில பாதுகாப்பு முறைகளையும் பயன்படுத்த வேண்டியது இருக்குது ஏன்னால் சில நேரங்களில் நம்மளுக்கு அந்த நெருப்பு என்பது வந்துட்டு பரவப்போகுது அந்த கேஸ் வந்து லீக் ஆனுச்சுன்னா அந்த எல்பிஜி கேஸ் சிலிண்ட்ரை ஆன் பண்ணிணாலே அந்த கேஸ் லீக் ஆகும் அதை லீக் ஆவதற்கு முன்னாடி நம்ம அதை பற்ற வைச்சாதான் அந்த கேஸ் கரெக்டாக எரியும் எரிஞ்சு நம்மளுக்கு வந்துட்டு சமைப்பதற்கு வந்துட்டு நல்ல ஒரு அத்தியாவசியமான பொருளாக இருக்கும் ஆனால் தெரியாமல் அந்த கேஸை வந்து நம்ம கரெக்டாக ஆஃப் பண்ணாமல் இருந்தால் கேஸ் வந்துட்டு லீக் ஆகிட்டேதான் இருக்கும் சின்ன ஒரு ஸ்பார்கோ ஒரு எலக்ட்ரிகல் இஷ்யூவோ இல்லை ஒரு சின்ன ஒரு நெருப்பு பற்றப்பட்டாலோ அந்த கேஸ்ஸில் ஃபுல்லாக அந்த நெருப்பு பரவி வீட்டிலே வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயமாக வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஆகிறதுக்கு வந்துட்டு நடந்து விடும் அந்த மாதிரி வந்துட்டு அந்த ஆபத்மான விஷயமாக அது நடக்காமல் இருப்பதற்கு நம்ம வந்துட்டு சில வகையான பல சேஃப்டி முறைகளை வந்து பயன்படுத்த வேண்டும் இந்த மாதிரி சேஃப்டி முறைகள்னால் என்னென்னா நம்ம அந்த எல்பிஜி ஸ்டவ்வை வந்துட்டு யூஸ் பண்ணும்போது இந்த கேஸ் வந்து கரெக்டாக ஆஃப் பண்ணிட்டு வரணும் இந்த கேஸை கரெக்டாக ஆஃப் பண்ணிட்டு வர்ணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்கப்புறம் அந்த எல்பிஜி ஸ்டவ்வும் அந்த சிலிண்ட்ரும் நம்ம யூஸ் பண்ணுற டயத்தில் நம்ம வந்துட்டு சுற்றி வந்து அந்த எலக்ட்ரிக்கல் பொருட்கள யூஸ் பண்ணும்போது நம்ம பாதுகாப்பாக பார்த்துதான் பயன்படுத்தணும் ஸோ ஓவராலாக இதுதான் இந்த எல்பிஜி சிலிண்ட்ரோட அத்தியாவசியம் ஆனால் மற்றபடி இந்த எல்பிஜி சிலிண்ட்ரு வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு பல வகையில் வந்துட்டு பாசிட்டிவாக யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் நெகடிவ்வாகவும் அது ஆகிறதுக்கு சில சான்சஸ் இருக்குது இந்த மாதிரி சான்சஸ் நம்ம தவிர்ப்பதற்குதான் நம்ம வந்துட்டு சில பாதுகாப்பு முறைகளை கைப்பற்ற வேண்டும் எல்பிஜி ஸ்டவ்வை பயன்படுத்தும்போது அதுதான் என்னென்னா கேஸ் லீக் ஆகாமல் மெயினாக பார்த்துக்கறது அதுக்கப்புறம் அது ட்ராவல் பண்ணி கொண்டு வரும்போது அந்த எல்பிஜி ஸ்டவ்வை பயன்படுத்துகிற டயத்தில் வந்துட்டு அந்த நெருப்பு எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்களை அதனோட நியர்பையாக இருக்காமல் இருக்கிறது இந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம மெயினாக பார்த்துக்கொள்ள வேண்டும் இந்த மாதிரி விஷயத்தெலாம் நம்ம மெயினாக பார்த்து கொண்டாலே நம்மளுக்கு எந்த பிரச்சினையுமே இருக்காது ஓவராலாக அந்த எல்பிஜி கேஸ் ஸ்டவ்வுங்கிறது வந்துட்டு யூஸ் பண்ணுறதுல வந்துட்டு பெரிய பிரச்சினலாம் இல்லை ஆனால் சேஃப்டி மெஷர்ஸை நம்ம கரெக்டாக கை பிடிச்சுக்க வேண்டும் இது நம்ம கரெக்டாக கைப்பற்றினாலே நம்மளுக்கு வாழ் நம்மளுக்கு வந்துட்டு இந்த எல்பிஜி ஸ்டவ்வுகிற விஷயத்தில் வந்துட்டு அந்த டேஞ்சர்ஸ்ன்னு சொல்லப்படுற பிரச்சினைகள் எதுவுமே இருக்காது அதுதான் அந்த எல்பிஜி ஸ்டவுடைய மெயினான பேசிக் விஷயம் எமர்ஜென்சியாக நம்ம வந்துட்டு அதை கரெக்டாக பார்த்தும் பயன்படுத்திக்கணும் அதே மாதிரி அது நம்ம கரெக்டாக பயன்படுத்தினா நம்மளுக்கு பல வகையான பாசிட்டிவ்வான யூஸஸ்சும் இருக்குது இதுதான் எல்பிஜி கேஸ் சிலிண்ட்ருடைய சாதாரண ஒரு விஷயம்